இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி மூணு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி நாலு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து மூணு ரெண்டாயிரத்தி நாலு